இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது ரன்னிங் ரேஸு இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள்ல நான் நிறையா கலந்திருக்குறேன் இப்போ கொஞ்சம் டச் விட்டதுனால மேரேஜ் ஆனதனால நான் அதை வந்து இது பண்ண முடியல கலந்துக்க முடியல இப்போ நான் வந்து என் குழந்தைங்கள அதே மாதிரி கொஞ்சம் நல்ல நிலமைக்கி விளையாட்டுல அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்க வச்சி நான் ஆசைப்பட்டது எல்லாமே குழந்தைங்க வந்து இது பண்ணுற மாதிரி நான் ட்ரைனிங் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா பேர் விளையாண்டுட்டு இருக்கும் போது இந்த கேம் விளாண்டுட்டு இருக்கும் போது எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும் ஏன்னா நம்ம அப்போ வந்து கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் குழந்தைகள இப்போது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ ஒரு விளையாட்டுல கலந்துக்கிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விளையாட வைப்பேன் இப்பயும் பார்த்தா எனக்குப் போய் விளையாடணுன்னு தோணும் கேம்ல என்னால் ஆனால் முடியல அதனால் இப்போ குழந்தைகெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விளையாட வைப்பேன்